இப்போ வந்து டைப்ரைட்டிங் அப்படின்னா நம்ம வந்து டைப் அடிக்கும்போது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கை வந்து நல்லா வரும் அதுக்கப்பறம் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருந்தமுன்னால் கம்பெனிக்கு வந்து ஈஸியாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் டைப்ரைட்டிங்கில் அதுக்கப்பறம் வந்து இப்போ வந்து தையல் எடுத்துட்டோம்ன்னால் துணி தைக்கிறது துணி தைக்கும்போது நம்ம துணியை வந்து நம்ம ட்ரெஸ் நம்மளே தச்சுக்கலாம் அதுபோல நம்ம பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்க அவங்களாம் வந்து நம்ம வீட்டில் வந்து துணி தைப்பா துணி தைக்க வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து காசு வரும் அதை வச்சு நம்ம வந்து இருந்துக்கலாம் நம்மளும் ஒரு தொழில் பண்றோன்னு சொல்லி சொல்லி செஞ்சுக்கலாம் அதை மாதிரி கால்நடை அப்படின்னு எடுத்துட்டோம்ன்னால் கால்நடை வளர்ச்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னால் நம்ம மான் நம்ம மாடை வந்து எப்படி பராமரிக்கணும் இதுபோல நம்மளே தெரிஞ்சு வச்சுட்டோம்ன்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் மாடு இருந்துச்சின்னால் நம்மளே வந்து இது நம்மளுக்கு வந்து இது போலதான் செய்யணும் அதலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்பறம் நம்ம கோழி வந்து எப்படி பராமரிக்கிறது இப்போ ஒரு பூனையே வளர்த்தமுன்னா அந்த பூனை வந்து எவ்வளோ பராமரிக்கிறது எப்படி என்ன பண்ணணும் அதலாம் நம்மளுக்கு வந்து தெரியும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நம்மலாம் ஒரு தொழில் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டம்ன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதிர்காலத்துக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு தட்டச்சா அப்படே நம்ம வந்து எடுக்கும்போது எப்படின்னா கம்ப்யூட்ரு உடைய சம்மந்தப்பட்டுதான் இது இருக்கும் ஒரு ஆபிசுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம வந்து சீக்கரமாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி ஜாயின் பண்ணும்போது தட்டச்சும் வந்து ஈஸியாக நம்ம வந்து அடிக்கவோ ஈஸியாக டைப் பண்ணவோ இருக்கும் அதனால்தான் நம்ம வந்து தட்டச்சும் வந்து நம்ம கற்றுக்கறது வந்து ரொம்ப நல்லது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கம்ப்யூட்ரு கோர்ஸ் அப்பறம் ட டச்சு தட்டச்சு தட்டச்சு பண்ணி தர சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து தட்டச்சு வந்து நம்ம ஈஸியாக நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம் அதே மிஷின் இருந்துச்சுன்னா நம்மளே வீட்டில் வந்து பண்ணி பண்ணிக்கலாம் அதுக்கப்பறம் இப்போ வந்து துணி தைக்கிறதுன்னால் நம்மளே துணியவும் தச்சுக்கலாம் நம்மளோட ட்ரெஸ்ஸு நம்மளே துணி தைக்கிறமாதிரி நம்மளே தச்சுக்கலாம் அப்பறம் பிறரிடம் போய் நம்ம நான் துணி தச்சு தாங்க அப்படின்னு சொல்லி இருக்க வேணாம் நம்ம வீட்டில் மிஷின் இருந்துச்சுன்னா நம்மளே வீட்டில் வந்து துணி தச்சு யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுமாதிரி இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தொழில்கள் இதெல்லாம் நம்ம வந்து கற்று கற்றுக்கறதுனால நம்மளுக்கு வந்து அதிக வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால உங்கள் கிராமப்புறங்கள்லாம் இதை சொல்லித்தராங்களா அப்படின்னா சீக்கிரமாக நம்ம போய் இதை கற்றுக்கணும்